சொல்லுங்கம்மா மீனெலாம் நல்ல ரேட்டுக்குப் போகுது உங்களுக்கு என்ன வேணும்

மீனா உங்களுக்கு என்ன மீன் வேணும் ஹலோ சொல்லுங்கள் வஞ்சர மீனா வஞ்சரை மீனு ஒரு கிலோ எழுநூறுபா அப்புறோம் என்ன வேணும் அது ஆயிரத்தி ஐந்நூறு வரும் ரேட்டு அப்புறோம் என்ன வேணும் சொல்லுங்கள் சொல்லுங்கள் நான் எழுதிட்ருக்கேன் லிஸ்ட்டு போட்டுட்ருக்கேன் ஆ நாங்கள் வ வளர்த்துக்கிட்டும் இருக்கோம் வாங்கியும் விவாரம் பண்ணுறோம் இல்லை இல்லை இல்லை இல்லை இல்லை அப்படின்னா அப்படி எல்லாம் போய் விவாரம் பண்ணுவோமா அப்படி ஏவாரம் பண்ணால் விவாரம் கெட்டுப் போயிராதா பலசெல்லாம் ஆகாது உங்களுக்கு உயிரோடய மீனை கொடுக்குறோம் உங்களுக்கு உயிரோடய மீன் மாவா அதெல்லாம் மளிகை கடையில் தான் நீங்கள் வாங்கிக்கணும் சரி அப்போ வாங்கி வச்சுயிருக்கேன் வாங்க ஆ சரி இப்போ உங்களுக்கு என்னென்ன மீன்

அப்புறம் என்ன மீனுங்க

அது ஒரு கிலோ ஆ ஒரு கிலோவா என்னாதும்மா சொல்கிறது புரியலை கொஞ்சம் நல்லா தெளிவாக பேசுங்க உலர் மீனா ஆ சரி சரி ஒரு கிலோவா ஆ சரி சரி ஆ கருவாடா ஆ சரி ஒரு கிலோவா ஆ கருவாடுலாம் ஒரு கிலோ ஆயிரத்தி ஐந்நூறு நாங்கள் என்னம்மா பண்ணுறது விற்கிற விலவாசி அப்படி ராமேஸ்வரத்துக்கு உங்களை சும்மாவாக கூட்டிகிட்டு போவாங்க நாங்கள் அங்கேருந்து தானே இங்கே வாங்கி கொண்டு வந்து வச்சு விற்றுக்கிட்ருக்கோம் பூம்புகாருக்கு பஸ்ஸுக்காரங்க சும்மாவா சும்மாவா கூட்டிகிட்டு போவாங்க டூரு வருசத்துக்கு ஒரு நாளைக்கு போகிறதுக்கும் நானு கடையை போட்டுக்கிட்டு விவாரம் பண்ணுறதுக்கும் ஆ சரி சரி இந்த ஒரு தடவை மட்டும் வாங்கிக்கங்க எங்கள் பொருள் நல்லாயிருக்குதான்னு பாருங்க அப்புறம் ராமேஸ்வரம்லாம் போகமாட்டீங்க திரும்ப இங்கே தான் வந்து வாங்குவீங்க ஆ சரி எப்போ வர்றீங்க ஒரு வாரமாக ஒரு ஒரு வாரம் கழிச்சி வரதுக்கு இப்போவே என்ன ஏம்மா இப்போவே உலர் மீனை தான் காய வைக்க முடியும் அப்புறோம் மற்ற மீனுல்லாம் ஒரு வாரத்துக்கு நான் என்னா பாதுகாப்பு பண்ணி வச்சுக்கிட்டா இருக்க முடியும் அதுதான் நாங்கள் குள்ளே வச்சுருக்கட்டுமா சரி சரி சரி வாங்க ஆ வாங்க வாங்க